நம்ம அதர் ஸ்டேட்ஸு இல்லை அதர் கன்ட்ரிஸுக்கு போகிறப்பலாம் நமக்கு அந்த லாங்குவேஜ்ஜு ப்ராப்லம் இருக்கிறப்ப சாப்பிட போகிறோம் இப்போது வேறு எங்கேயாச்சும் போகணும்னா நம்ம எல்லாமே சைன் லாங்குவேஜ்ஜில் கேட்கற மாதிரி தான் இருக்கும் இப்போ சாப்பிட போகிறோம்னு சொல்கிறப்ப கையை வந்துட்டு ஒரு மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டு வாய்கிட்டே கொண்டு போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சைன் லாங்குவேஜ்ஜில் கேட்டோம்னால் அவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ அதையே தங்கணும்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம படுக்கிற மாதிரி சைன் காமிச்சுட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஒரு சைன் வேர்டு மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் அவங்கள்கிட்ட பேச முடியும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுச்சுன்னா இங்கிலீஷும் பிளஸ் தமிழ் அவங்களோட லாங்குவேஜ்ஜு கொஞ்சம் தெரிஞ்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓரளவு மேனேஜ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம அங்கே போய் மாட்டிக்கிட்டோம்னால் அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும்